எங்கக்கிட்டே கால்நடையெல்லாம் எதுவும் இல்லைங்க இந்தமாதிரி கால்நடை வளர்ப்பு வந்து அதில் வந்து ஒரு ஆர்வம் இருக்கு கால்நடை வளர்க்கணும் அப்படீன்ற ஒரு ஆர்வம் இருக்கு ஆனால் எங்களுக்கு வந்து போதிய இடப் பற்றாக்குறை வீடு வசதி அந்தமாதிரி இல்லாததனால இப்போ நாங்களும் வேலைக்கு போய் பணம் சம்பாதிக்கணுன்ற சூழ்நிலை இருக்கிறதுனால இந்தமாதிரியான கால்நடைகளையெல்லாம் நாங்கள் வளர்க்கிறது இல்லைங்க